நான் ஊரில் ஆற்றுல தான் குளிப்பேன் நீச்சலெல்லாம் டெய்லி நாங்கள் ஆற்றுல தான் குளிப்போம் நீச்சல்னால் எவ்வளோ நேரம் இருக்குணுண்லாம் கணக்கு கிடையாது நான் எவ்வளோ நேரம் வேணாலும் காலைலேருந்து சாய்ந்தரம் வரையும் ஆற்றுல தான் கிடப்போம் ஆற்றுலேயே மிதந்துக்கிட்டு ஊருட்டு ஊரெலாம் போயிருக்கோம் என்னால் முடிஞ்சது மூணு மணிநேரம் கிட்டத்தட்ட நீச்சலெல்லாம் அடிச்சுருக்கேன் நீச்சல் தண்ணிலேயே மிதந்துருக்கேன் எங்கள் அப்பாவெலாம் அடிச்சு இழுத்துட்டுலாம் வந்திருக்காங்க பெல்ட்டெலாம் பிஞ்சுருக்கு நீச்சல் அடிக்கிறது மூணு மணிநேரம் கிட்டத்தட்ட நாங்கள் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸாக தான் போவோம் ஸ்கூலில் இது வரையும் சொல்லி கொடுத்துருக்காங்க நீச்சலும் அடிச்சுருக்கேன் ஸ்விம்மிங் ஸ்விம்மிங் செட்டு அடிச்சுருக்கேன் ஒரு க்ளாஸ் போயிருக்கேன் ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்கேன் துணி தொவைச்சிருக்கேன் ஸ்விம்மிங்கில் நிறைய தூரம் போயிருக்கேன் நான் ரெண்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன்